ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஆறு இரண்டாயிரத்தி எட்டு ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ஆறு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி எட்டு ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி நான்கு